காலையில் தூங்கி எழுஞ்சவொன்னே பறவைங்கள் சத்தம்தாங்க கேட்கும் எங்கள் வீட்டுல ஏன்னால் நாங்கள் நிலத்துக்கு நடுவில் இருக்கிறோம் சுற்றிரும் மரம் வச்சுருக்குறோம் மாமரம் தென்னை மரம் எல்லா மரமும் முருங்கை மரம் எல்லாம் வச்சுருக்குறோம் காலையில் காலையில் எழுஞ்சவொன்னே முதல்ல கத்துகிறது ஒரு ஒரு குருவி ஒன்று கத்தும் அதுக்கப்புறம் க காக்கா வரும் தினமுமே அந்த காக்காக்கெல்லாம் நாங்கள் சாதம் வச்சு அது வைப்போம் தினம் வைப்போம் அது கரெட்டாக அந்த நேரத்துக்கு வந்துவிடும் மங்களகரமாகவே இருக்கும் அந்த சத்தத்தை கேட்டு முழிக்கும் போது அந்த நாள் நல்ல நாளாக விடியும் எ எங்கள் வீட்டுக்கு மரத்துக்கு ப கழனி நடுவில் இருக்கிறதால எல்லா வகையான பறவைகளும் வரும் மைனா அப்புறம் தவிட்டு குருவி சின்ன சின்ன தேன் சிட்டு கொக்கு வேறு எல்லாமே வரும் அந்த தே தேன்சிட்டு எங்கள் வீட்டில் கூடு கட்டும் ரெண்டு முட்டையிடும் நாங்கள் வந்து அதுக்கு தண்ணி வைப்போம் அரிசி நெல் கட்டு நெல்லை க கதிரை உடச்சி இதில் கட்டி வைப்போம் அது வந்து அது தின்றுட்டு அது உள்ளே கூ கூண்டு குள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் க கிளி வரும் அது கீச் கீச்சுன்னு கத்தும் நல்லாயிருக்கும் அதுவும் எல்லா பறவையும் எங்களை சுற்றி வந்திருக்குங்க க க காலையில் விடிஞ்சால் நேரம் ஆக ஆக ஒரு ஒரு பறவையாக வந்துக்கினு இருக்குங்க